வாங்க அம்மா வணக்கம் சரிம்மா சரிம்மா சரிம்மா சேர்த்துக்கலாம்

சரிம்மா நீங்கள் பயப்படமா வந்து சேர்த்துவுடுங்க நாங்கள் வந்து பிள்ளைங்கள வந்து படிக்கிறதில் மட்டும் ஆர்வம் காட்டாமல் எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் காமிச்சு சர்டிவிகேட்டு மெடல்ஸ்ஸு எல்லாம் கவர்மெண்ட்லேந்து வாங்கிக் கொடுது்துருக்கோம் ஸ்டேட் லெவல்லாம் அழைச்சிட்டுப் போயிருக்கோம் பிள்ளைங்கள நீங்கள் பயப்படாமல் அட்மிஷன் போட்டு சேர்த்துவிட்டுட்டுப் போங்க உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுக்குவோம் எல்லா குரூப்புமே இருக்கு உங்கள் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அக்கவுண்ட்ஸ்ஸு சரிம்மா சேர்த்துவுடுங்க இருக்கு தமிழ் மீடியமும் இருக்கு இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு பிள்ள ஃபர்ஸ்ட்டு தமிழ் மீடியம் படிச்சாளா இங்கிலீஷ் மீடியம் படிச்சாளா அப்போ நீங்கள் தமிழ் அப்போ நீங்கள் தமிழ்லே சேத்துவிடுங்க படிக்கட்டும் நாங்கள் வந்து தியரி மட்டுமே படிக்காமல் தியரியா மட்டும் காட்டாமல் சொல்லிக்கொடுக்காம ப்ராக்ட்டிகலாகவும் காட்டுறோம் அதனால வந்து நீங்கள் வந்து அடுத்த வாரம் இப்போ அட்மிஷன் போட்டு போயிருங்க அடுத்தவாரத்துலருந்து ஸ்கூல் ஸ்டார்ட்டாயிடும் வந்து விட்டுட்டுப் போயிடுங்க அதைப்பத்தி நீங்க கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நன்னிலத்துலயே உங்கள் பொண்ணு தான் நல்லாப் படிச்சு பெரிய ஆளாக இருக்குறமாரி பண்ணிவிடுறேன் கவலையே படாமல் போங்க டெய்லியும் லீவு போடாமல் மட்டும் ம் ம் சரிம்மா சரிம்மா ம் சரிம்மா பயப்படாதீங்க கவலையே படாதீங்க அதற்கெல்லாம் நல்லா பொண்ணை படிக்கவச்சு நல்லா கொண்டுவந்துருவோம் அதெல்லாம் சரிம்மா நீங்கள் வந்து அட்மிஷன் போட்ருப் போங்க அடுத்த வாரத்தில் பதினெட்டாம்தேதி ஸ்கூல் ஓப்பன் நீங்கள் வந்து அப்பைலருந்து விட்டுட்டுப் போய்விடுங்க சரிம்மா ம் சரிம்மா வாங்க அம்மா